எனக்கு பிடிச்ச இசை வகையை பார்த்தீங்கன்னா மெல்லிசைதான் எனக்கு பிடிக்கும் மெலோடி சாங்ஸ் தான் எதனாலன்னா ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அந்த மெல்லிசை வந்து மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் எனக்கு வந்து வீணை ரொம்ப பிடிக்கும் இன்ஸ்ட்ரூமெண்ட்ல அந்த வீணை எனக்கு பிடிக்கிறதுனால எனக்கு அந்த மெல்லிசை மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குது எல்லா மெல்லிசையும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏஆர் ரகுமான் பிடிக்கும் இளையராஜா பிடிக்கும் அதே மாதிரி மெல்லிசை பாடுறவுங்கள வந்து ஹரிஹரன் ரொம்ப பிடிக்கும் அவங்க இந்த மாதிரி எனக்கு இசை பா இசையமைப்பாளர்கள்லேயிருந்து பாடகர் வரைக்கும் எல்லாருமே மெல்லிசை பாடுறவுங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ரொம்ப கேட்குறதே வந்து மெல்லிசைதான் ரொம்ப கேட்பேன் எனக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ரூமெண்ட்டுன்னு பார்த்தாக்கா இசை வாத்தியமே வந்து வீணைதான் மீரா கையிலரு இருக்கிறத அதை அதை பார்த்ததுலேர்ந்து சின்ன வயசுலேயிர்ந்தே மீரா கையில் வீணை இருக்கிறத பார்த்ததுலேர்ந்தே எனக்கு வந்து வீணை மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம் அதனால அது பற்றி தம்ம தெரிஞ்சிக்கணும் அது என்றைக்காச்சும் ஒரு நாள் வாசிக்குணுன்ற மாதிரி இருக்கும் இந்த மெல்லிசையெலாம் கேட்கும்போது அந்த வீணையோட நடையில் நம்ம அதை யோசித்து பாக் அந்த அந்த அந்த பாடலை வந்து நான் யோசித்து பார்ப்பேன் அதனால எனக்கு மெல்லிசைன்னால் ரொம்ப பிடிக்கும் மெல்லிசையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட பாடல் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து சந்திரனே சூரியனே பாட்டு வரும் அது வந்து கார்த்தி நடிச்சிருப்பார் அமரர் படம் அதில் வந்து அந்த வாழ்க்கையில ஒரு கஷ்டபட்டுட்டு நம்ம நல்ல நிலமைக்கு வருவோன்றதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம மெல்லிசைன்னும்போது நம்ம காதுக்கு இதமாக இருக்கும் நம்ம மனசுக்கு இதமாக இருக்கும் நம்ம மைண்டுக்கு இதமாக இருக்கும் தூங்கும்போதும் எப்போவுமே நான் பாட்டு கேட்டுட்டுதான் தூங்குவேன் அதனால எனக்கு அப்போதான் எனக்கு நல்லா தூக்கமே வரும் அந்த மெல்லிசை மேலே எனக்கு அவ்வளோ ஒரு இண்ட்ரெஸ்ட் இருக்குது என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம் அப்போலாம் எனக்கு தோணுச்சின்னால் நான் முதல்ல வைக்கிறது பாட்டாகதான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலுமே நான் ஃபர்ஸ்ட்டு பாட்டுதான் வைப்பேன் அதுவும் மெலோடி சாங்ஸ் தான் வைப்பேன் எங்கள் வீட்டில எல்லாருமே பாட்டு கேட்பாங்க இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து என் கணவர்லேருந்து எல்லாருமே பாட்டு கேட்போம் ஃபர்ஸ்ட்டு அந்த மெலோடி சாங்ஸ் தான் ரொம்ப நிறையா கேட்போம் ஏன்னா அந்த மெல்லிசையில இருக்கிற இன்பம் வந்து வேற எதிலையுமே இருக்காது என்னதான் வந்து ஃபோக் சாங்ஸ் வந்தாலுமே கர்நாட்டிக் வந்தாலுமே ஒரு மெல்லிசையில இருக்கிற ஒரு ஒரு இதமான ஒரு அனுபவம் வந்து வேற எதிலையுமே கிடைக்காது மெல்லிசையில இருக்கிற இன்னோரு ஒரு பெஸ்ட்டு என்னென்னா நிறையா பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம எவ்வளோ கோவமாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி காம் ஆக்கிடும் நம்ம மனசை எவ்வளோ ஒரு டிப்ரஸன்ல இருந்தாலும் எதுனாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் நம்ம மீண்டு வந்துடுவோம் அப்படின்றா மாதிரி நமக்கு ஒரு எனெர்ஜியை கொடுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மெல்லிசை மேலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதனாலதான் வந்து மெல்லிசை வந்து அவ்வளோ இண்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது ஏன் பிடிக்கும் அப்படின்னா அதுதான் இதேதான் காரணம் பிடிச்சது வந்து மெல்லிசைதான் பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னாலும் இதுதான் அதை அதை கேட்டாக்கா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி அப்பா இன் இன்றைக்கு நைட்டு கொஞ்சமாச்சும் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்றமாரி அதே மாதிரி அந்த மாதிரி மெல்லிசை கேட்டுட்டு தூங்குனோம்னாலும் நமக்கு வர கனவு கூட ரொம்ப பாசிட்டிவான கனவாக வரும் அதனால நான் எனக்கு வந்து மெல்லிசைன்னால் ரொம்ப பிடிக்கும்